வணக்கம் சார் நாங்கள் வந்து பஸ்ஸில் வ வந்துகிட்ருக்கிறப்ப என்னுடைய பேக் என்னுடைய பை திருடுப்போச்சு அதுக்குள்ளே வந்து பேன் கார்டு வச்சுருந்தேன் இப்போ நான் அதை மறுபடியும் நான் வந்து அதை வாங்கணும் சார் அதுக்கு என்ன வழிமுறை இருக்குது பேன் கார்டை நான் மறுடியும் வாங்குறத்துக்கு அதுக்கு என்னென்ன இது இருக்குதுங்க சார் இதை சீக்கிரம் எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமா பேன் கார்டை எனக்கு மறுபடியும் அதுக்கு என்னென்ன வழிமுறை நடத்தணும் சொன்னிங்கன்னால் அதை நான் சீக்கிரம் செஞ்சுருவேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எனக்கு நீங்கள் பேன் கார்டு வர மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் என் வ ப் பையில் வச்சுருந்தேன் அதை எடுத்து பார்த்தா அந்த பேன் கார்டு தொலஞ்சு தொலஞ்சு போச்சுங்க சார் எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கனா நல்லா இருக்கும் அதுக்கான வழிமுறைகள் வந்துட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் எவ்வளோ நே எவ்வளோ நாள் ஆகும் எவ்வளோ சீக்கிரம் பண் பண்ணிக் கொடுக்க முடியுமோ பண்ணிக் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்க சார் பேன் கார்டு இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா விஷயங்களுக்கு அதுக்கு தேவைப்படுதுங்க சார் தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிக் கொடுங்க சார்